ஆ குட் மார்னிங் மேடம் நாங்கள் தேவி தேட்ரு ஓனர் பேசுகிறேன் ஆ மேடம் இப்போ கரண்ட்டில் எதுவும் படம் ஓடிக்கிட்டுருக்கா உங்களுக்கு ஆமாம்மா அதோடய இப்போ ரேட்டு எவ்வளவு எனக்கு ஒரு நூற்றும்பது கோடி கொடுக்குறீங்களா சரிங்க மேம் இரநூறு கோடிக்கு கொடுங்க மேம் அந்த படம் நல்லா தேட்டரில் ஃபஸ்ட்டே இப்போ விஜய் படம்னாலே நல்லா தான் மேடம் ஓடுது ஸோ அது ஃபஸ்ட்டே ஃபஸ்ட் ஷோவே ஒரு நூறு கோடிக்கு மேலே தான் கண்டிப்பாக தாண்டும் அப்படின்னா நான் எக்ஸ்ட்ராக பேமெண்ட் கண்டிப்பாக பண்ணிட்டுறேன் மேடம்

இது நம்மளுக்குள்ள அதெல்லாம் என்ன மேடம் பார்த்துட்டு எக்ஸ்ட்ராக லாபம் வந்துச்சின்னா அது நம்ம தான் இது பண்ண போகிறோம் ஆ அப்போ அப் கம்மிங்கில் என்ன மேடம் மூவி போய்க்கிட்டுருக்கு மேம் இந்த முன்னணி நடிகர் யார் நடிச்சாலும் எங்கள் எனக்கு கொடுத்துருங்க மேடம் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ரீல்ஸ்ஸே ஆ ரீரிலீஸ் பண்ணுறாங்களா அது நாங்கள் இந்த கில்லி தான் மேடம் நல்லா ஓடுது வேறே படம்லாம் ஓட மாட்டிங்குது இந்த அஜித்து படமலாம் முத நாள் தூக்கிவிட்டுராய்ங்க ஆ கில்லி ஏற்கனே எங்கள் தேட்டரில் ஓடிட்டுதான் மேடம் இருக்குது ஆ பூவே உனக்காக வருமா மேடம் அது ரீரிலீஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு அது எங்கள் எங்கள் தேட்ருக்கு நீங்கள் முத கொடுக்கணும் மேடம் தேங்க்கியூ மேடம் தேங்க்கியூ ஃபார் யுவர் ரெஸ்பான்ஸ் நன்றி